ஹலோ வணக்கம்ங்க நான் வந்து திருச்சியிலேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன் நான் வந்து ஹெட்லைனு ஹெட்செட்டை வந்து ரெண்டு டைமாக ஆட்ரு பண்ணிட்டேன் இல்லை நான் பண்ணிட்டேனா இல்லை அது தெரியாமல் விழுந்துடுச்சானு தெரியல எனக்கு வந்து இது கன்சல்ட் பண்ணி செக் பண்ணி இது வந்து ஆட்ரை கேன்சல் பண்ணிக் கொடுங்க ரெண்டு டைமும் என்னோடய அமௌண்ட்டும் எடுத்துவிட்டாங்க ஹெட்செட்டு எனக்கு இன்னும் வரலை அதனால் எனக்கு கேன்சல் பண்ணி எனக்கு வந்து அமௌண்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் ஹெட்செட்டு வந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை தயவுசெஞ்சு இல்லை இதுக்கு என்ன பண்ணணும்ன்னு சொல்லுங்கள் நான் அதை பண்ணுறேன் ஏன்னா அமௌண்டு போய்டுச்சி என்னோடய ஆர்ட்ரு ஐடி வந்து ஏழு மூணு நாலு ரெண்டு ஒன்று இந்த ஐடியில் தான் என்னோடது வந்து ஆட்ரு வந்து விழுந்திருக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு இது எப்படி ரீகேன்சல் பண்ணி எனக்கு வந்து சரி பண்ண முடியுங்கிறதை கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு வந்து அமௌண்ட்ட ரிப்ளே பண்ணுங்கள் அமௌண்டு ரிப்ளே பண்ணல அப்படின்னாக்கா தேவயில்லாம எனக்கு ஒரு ஆயரூபாய்க்கு மேலே எனக்கு தேவயில்லாத செலவாகும் திரும்பவும் நான் இந்த ஆன்லைனில் ஆட்ரு பண்ணுறேன் எல்லாத்தையுமே இதோடு ஸ்டாப் பண்ணிடுவேன் தயவுசெஞ்சு எனக்கு இதுக்கு என்ன பண்ண முடியுங்கிறதை பார்த்து சொல்லுங்கள் அதில்லாம ஆன்லைனில் எனக்கு ஆல்ரெடி ஒரு டைமு ஆட்ரு பண்ணி ரீப்ளேஸ் ஆகிடுச்சி ரிஜெக்ட் ஆகிடுச்சி திரும்ப ரிஜெக்ட்டானது தெரியாமல் திரும்ப ஆட்ரு போட்டேன் போல் அதனால் தான் இந்த மாதிரி ஆகியிருக்கு எனக்கு அது என்னென்னு பார்த்துட்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி எனக்கு வந்து க்ளியர் பண்ணிக் கொடுங்க ஏன்னா எனக்கு ஹெட்செட்டு வேணாம் எதுவுமே வேணாம் எனக்கு ஆட்ரு புல்லாக கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ரெண்டு டைம் பண்ண ரெண்டோடய அமௌண்ட்டும் எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிக் கொடுங்க இல்லையா ஹயர் ஆஃபீசர் யாராது நம்பர் இருந்தால் கொடுங்க இல்லை அவங்கள எப்படி காண்டெக்ட் பண்ணணுங்கிறத எனக்கு டீட்டெயில் கொடுங்க நான் அவங்கள காண்டெக்ட் பண்ணிப் பேசுகிறேன் இல்லை பேச முடியல பேச முடியாது அப்படின்னாக்கா தயவுசெஞ்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லோத்துட்டையுமே சொல்லி உங்களோடய இதில் எப்போயுமே ஆட்ரு பண்ண வேணாம்னு சொல்வேன் அதனால் எனக்கு தயவுசெஞ்சு எனக்கு வந்து ரெண்டு டைம் ஆட்ரு பண்ணியிருக்கேன் ஒரு இதுக்கு எனக்கு அமௌண்ட்ட ரீப்ளேஸ் பண்ணால் ஓகே இல்லைன்னா எனக்கு ரெண்டு இதுக்குமே கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ரிமௌண்டு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அதுவே எனக்கு போதும் ஏன்னா நான் நிறையா டைம் இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளே பண்ணுறேன் நிறைய டைம் நான் ஏமாந்துட்டேன் அதனால் எனக்கு இதுக்கான டெஃபனிஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும் இல்லைன்னா ஹயர் ஆஃபீசர்ட்டே கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இன்னைக்குள்ளே எனக்கு வந்து செக் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஹையர் ஆஃபீசர்ட்டே கண்டிப்பாக பேசுகிற மாரிருக்கும் நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு எனக்கு ரிப்ளே பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி கால் பண்ணிருந்தேன் சொல்றன் சொல்லியிருந்தாங்க எனக்கு எந்த ரிப்ளையும் வரல அதனால் எனக்கு இன்னைக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு ரிப்ளே பண்ணுங்கள் அப்படி ரிப்ளே பண்ணல அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிவியரா ஆக்ஷன் எடுக்கிற மாரிருக்கும் நான் கண்டிப்பாக சும்மா விட மட்டேன் எனக்கு கண்டிப்பாக எனக்கு என்னோடய அமௌண்டு வேணும் இந்த அமௌண்டு நீங்கள் வந்து அமௌண்டு எனக்கு ஒரு ஹெட்செட்டுக்கான அமௌண்டு ரிப்ளேஸு ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே இல்லை எனக்கு ரெண்டு ஹெட்செட்டுக்கான அமௌண்டு ரிப்ளே பண்ணால் ரிட்டர்ன் பண்ணாலும் ஓகே எனக்கு எதுனாலும் பண்ணிவிட்டு எனக்கு க்ளியர் பண்ணிக் கொடுங்க தேங்க்யூ